நம்ம இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் ம மார்க்கெட்டிங்கில போகணும் ஏன்னா நம்ம திறன்களை வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும் வந்து நம்ம டச் டைப்பிங்காக இருக்கும் டேட்டா பேஸாக இருக்கணும் மேனேஜ்மெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆன்லைனாக இருக்கும் நம்மளோட ஸ சர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஸ்மார்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் நினைக்குறேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து போய் நம்ம வேலை பார்த்து நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய உழைப்புக்கு ஏத்த ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கணும் அதேமாதிரி ஒருமண் நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நம்ம அரைமண் நேரத்தில் ஸ்மார்டாக எப்படி முடிக்கணும் அப்படின்ற திறனை தான் நம்ம வளர்த்துக்கணும் எவ்வளோக்கெவ்ளோ நம்ம திறனை வளர்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சேவை வந்து மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யறதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ துரிதமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு அரைமண் நேரம் ஒருத்தங்க அவங்க செய்யக்கூடிய வேலையை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம ஒரு டச் டைப்பிங் மூலியமாக டேட்டா பேஸ் மூலியமாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃப்பனாரில் கொடுத்தோம்னா அத விட அவங்க வந்து ஒரு பெனிஃபிட் எதுவுமே கிடையாது அதனால் நவீன உலகத்தில் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வர்றது கொண்டு வரது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக மாறுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே இப்போ வந்துரு இப்போ இப்பத்திக்கு இருக்க உலகத்தில் எல்லாமே பயன்படுத்துறாங்க எல்லாருக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாரி தொழில்நுட்பம் மாறுச்சுன்னா எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்துவாங்க எல்லாருடைய நேரமும் வந்து வீண்ணடிக்காது எல்லா நேரமும் சேவ் ஆகும் ஏன்னா இப்போ கல்வியே சில நேரங்களில் வந்து தொலில்நுட்ப திறனை கொண்டு தான் இப்போ பயன்படுத்துறாங்க இப்போ அதுவே மாறிவிட்டதுனால எல்லா வேலையிலும் இந்த தொழில்நுட்ப திறன் வந்துச்சுன்னா எல்லாருமே எல்லா வளர்ச்சியும் அடைவாங்க இதால் வந்து எல்லாருமே குழந்தைங்க முதல் பெரியவர்களே எல்லாருமே பயன்படுத்துவாங்க இந்த டச் டைப்பிங் மூலமாக ஒரு டைப் பண்ணி ஒரு ஒரு பொருளை வாங்கவேண்டினால நம்ம இங்கருந்தே வீட்லருந்து செலெக்ட் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சம்னா இந்த பொருள் வேணும் இந்த பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்றப்ப நமக்கு ஈஸியாக இருக்கு அதனால் இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து வேணுன்றதை நம்ம கண்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்